ட்ராவலிங் அப்படிங்கிறது இந்த காலத்து மனுஷங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஏதாவது ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கோம் சோகமாக இருக்கோம் யாராவது நம்ம போயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு பசங்களுமே லடாக் போவ ஆசைப்படுவாங்க ஏன்னா வந்து லடாக் வந்து காஷ்மீரில் இருக்கு அது வந்து நிறையா தீவிரவாதிகள் இருக்கிற இடம் அது அதேமாதிரி வந்து லடாக் வந்து ஒரு சூப்பரானா பிளேஸு அந்த பனிமலைகளாக இருக்கட்டும் அந்த பனிமலைகளே போதும் அவளை அவள் அலைவுகளை வந்து நொறுக்கிற அளவுக்கு அந்த அந்த அந்த ஒரு பயணம் இருக்கும் அதேமாதிரி அதேமாதிரி பஸ்லியோ இப்போ நம்ப சென்னை சென்னைக்குலாம் நம்ப போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பஸ்ஸு ஒரு ஜன்னல் ஓரம் சீட்டு ஹெட்ஃபோன் இருந்தா போதும் அது அதை விட ஒரு பெரிய சொர்கம் எதுவுமே இல்லை அதுவும் யுவன் ஏஆர் ரகுமான் சாங்ஸ்லாம் கேட்டாலே அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மென்ட்டல் ஃபிரீயாக இருக்கும் அதேமாதிரி ஏஏஆர் ரகுமான் சாங்ஸ்ஸும் மழைக்குரிய சாங்காக இருக்கட்டும் வந்து அன்பே வா அன்பே அன்பே சாங்காக இருக்கட்டும் யுவன் உடைய காற்றில் அப்படின்ட்டு ஒரு பாட்டுலாம் வரும் இந்தமாதிரி சாங்ஸாக இருக்கட்டும் இதுலாம் ஹெட்ஃபோனில் கேட்டு பஸ்ஸில் உக்காந்துட்டு போனாலே சொர்கமாக இருக்கும் அதுதான் இதெல்லாம் இதெல்லாம் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் அது போல் தான் இது ஸோ ட்ராவலிங் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்து மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்ட்டல் ஃபீஸ்ஸு மென்ட்டல் மென்ட்டல் மென்ட்டல் பீஸாக இருக்கிறத்துக்கும் இருக்கிறத்துக்கு ட்ராவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு